மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கு எவ்வாறு நிதியளிக்கப்படுகிறது சுகாதாரத்துறையை மேம்படுத்த அரசு என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்துள்ளது ஸாரி எனக்கு இந்த மருத்துவ காப்பீட்டு பற்றி அவ்வளோவா வந்துட்டு தெரியாது ஆனால் நம் மருத்துவ காப்பீடு வந்து பண்ணி வச்சோம்னா நமக்கு ஒரு மேஜர் ஆப்ரேஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து அந்த காப்பீடு வந்து யூஸ்ஸாகும் அப்படின்னு வேணால் தெரியும் ஆனால் அதுக்கு எவ்வளோ நிதி அளிக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்றது வந்து எனக்கு தெரியலை சுகாதாரத்துறை மேம்படுத்த அரசு என்ன நடவடிக்கைகளை எடுத்துள்ளதுனா ஆ நிறையா வந்துட்டு கொண்டு வந்துருக்காங்க நிறையா வந்துட்டு சுகாதார துறையிலிருந்து நிறையா வந்துட்டு புதுசாக நிறைய இம்ப்ளிமெண்ட்லாம் வந்துட்டு பண்ணிருக்காங்க